இப்போது பொழுதுபோக்குத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் இப்போது வளர்ச்சியடைந்து வரது வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பால் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் என்ன வந்து ரொம்ப பிரபலமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கிரிக்கெட்டு தான் ஓ நிறைய மோஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் வந்து கிரிக்கெட்டை பார்க்க தான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அது இல்லைன்னா அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மக்களுக்கு அதனால் வந்து அதை பார்க்கறதுக்கு வந்து எல்லோருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும்